அந்த சட்டை வந்து நான் அஜித் மென்ஸ் வேர்டில் எடுத்தேன் நல்லாருந்துச்சு சட்டை வந்துட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போது வரைக்குமே நான் வந்து வாஷ் பண்ணிணா வந்துட்டு ஒன்றும் சரியாக ஒன்றும் சட்டை ஒன்றும் சரி இதாக இல்லாமல் இல்லை நல்லா ஒரு கலரிங் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு யூஸ்ஸு ரொம்ப நாளாக யூஸ் ஆகுது இப்போ அந்த சட்டை எல்லா பேண்ட்டுக்குமே மேச்சிங்காக இருக்குது அப்புறம் வந்துட்டு இந்த சட்டை வந்துட்டு ரேட்டட் எப்படின்னா வச்சுங்கன்னா விலை வந்துட்டு எல்லாேரும் வாங்கக்கூடிய விலையாகதான் இருக்குது அது சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நான் வாங்கியிருக்கேன் சட்டை அந்த சட்டை வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து அற்புதமாக இருக்குது